கடந்த வருடத்தில் தொழில் துறையினு பார்த்தோம்னா மிகவும் சிறப்பான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தொழிற்சாலைகளில் தகவல் தொழில்நுட்பத்தில் எல்லாமே சிறந்த பங்கு வ வகிச்சிருக்கு வங்கி தகவல் தொழில்நுட்பம் இதில் எல்லாம் பார்த்தோம்னா நம் மிகப்பெரிய வளர்ச்சியானது அமைஞ்சிருக்கு இப்போ எல்லாமே பார்த்தோம்னா இந்த இணையதளம் வங்கி இது மூலிமா தான் எல்லாருமே பணத்தை செலுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது வளர்ச்சி அடைஞ்சனால பார்த்தோம்னா பணத்தை இ இருந்த இடத்துல இருந்து நம்மளால செலுத்த முடிகிறதுனால வளர்ச்சி வந்து ரொம்பவும் மக்களுக்கு உதவியானதாக இருந்துருக்குது மக்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு சில ஒன் வேளாண்மையில் கூட நல்ல வளர்ச்சி தொழிற்சாலைகள் இரும்பு எக்கு தொழிற்சாலைகளை கூட வளர்ச்சி நல்லா மிகப்பெரிய வளர்ச்சியை தான் அடைஞ்சிட்டுருக்கு